ஸோ என்னோடய தாய் மொழி அப்படினு பார்த்திங்கன்னா தமிழ் தமிழை தாண்டி நான் வந்து வேற புத்தகம் படிச்சிருக்கிறேன் ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னால் ஆங்கிலம் மொழி படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்துட்டு அந்த அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா தமிழில் புரிகிற மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னால் நான் படித்தது தமிழ் மீடியம் ஸோ இங்கிலீஷ் வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் பட் வந்துட்டு உடனே ஆகாது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அப்புறம் மொழிப்பெயர்க்கப்பட்ட அந்த இது பார்த்திங்கன்னா நமக்குக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படித்து புரிஞ்சுக்கிறது ஆனால் வந்துட்டு நம்மளோடய தமிழ் புத்தகம் நம்மளோடய தாய் மொழியில் நம்ம படிக்கிறது தான் வந்து நமக்கு விருப்பமாக இருக்கும் ஏன்னால் சீக்கிரம் படிக்கலாம் டக்குனு புரிஞ்சுக்கும் நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய புக்ஸ் இருக்குது ஒரு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எனக்கு தெரியும் பொன்னியின் செல்வன் படித்திருக்கோம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்னை தெரசாவின் வரலாறு ஸோ அந்த இதலாம் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறோம் அதெலாம் படித்தா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்